ஹலோ மேஸ்த்ரி பேசுகிறிங்களா ஆ நாங்கள் இங்கே இப்போ பாலக்கரை ஏரியாலேருந்து பேசுகிறோம் காலேஜு ரோடு ஆ நீங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்திங்க இல்லையா

ஆ இப்போ அதே மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ஸு ஒன்று கட்டிக் கொடுக்கணும் அதில் வந்து ஒரு ஹாலு வர மாதிரி ம்ம்

எஸ்டிமேட் வந்து நாங்கள் ஒரு செவன் லேக்ஸ் போட்டிருக்கோம் என்ன பண்ண முடியும் அதில் எங்களுக்கு வந்து ஹால் வேணும் வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு டிவியில் வர மாதிரியே படத்திலெல்லாம் நாங்கள் பார்க்குற மாதிரி ஒன்று ஹால் வேணும்

ஆ சரிங்க

ஆ டென் லாக்ஸ் ஒரு செவன் லாக் வர்ற மாதிரி பாருங்க ஆனால் நல்லா இருக்கணும் ஒரு செவனு செவனு ஃபைவ் லாக் தான் ஒரு கொஞ்சம் இதாக இருக்கிறனால நாங்கள் செவன் லாக்ஸ் சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு எல்லா டெக்ரேஷன் ஆன ஒரு இதோடு வேணும்

ஓக்கே ஆ ஓக்கே

ம்ம் ஓக்கே ஓக்கே ஆ சரிங்க ஆ ஓக்கே தேங்க்யூ